நிஷா மார்க்கெட்டுங்களா ஆ எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் ஆ இப்போது எங்களுக்கு ஃப்ரூட்ஸெலாம் டெலிவரி பண்ணணும் ஆ எனக்கு கிரேப்ஸ் வேணும் சப்போட்டா வேர்க்கடலை வேணும் ஆ எனக்கு ஃபைவ் கே வேணும் ஃபைவ் கேஜி ஆ இல்லை மேம் எனக்கு இப்போதைக்கு இது போதும் ஆ கிரேப் சப்போட்டா வேர் வேர்க்கடலை ஆமாம் மேம் ஒன் கேஜி ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஓகே ஓகே ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஓகே மேம் இல்லை மேம் எங்களுக்கு வந்து டோர் டெலிவரி வேணும் ஆ த்ரீ பார் ஒன் த்ரீ பார் ஒன் ஆ துறையூர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆ ஓகே மேம் ஆ ஓகே இப்போது எனக்கு டோட்டலாக எவ்வளோ வரும்னு சொல்லுங்க மேம் மூணும் ஃபைவ் கேஜி சேர்த்து எவ்வளோ வரும் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி டோட்டலாகவே இவ்வளோ தானா மேம் ஓகே மேம் ஓ ஓகே மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் நெக்ஸ்ட் டைமும் உங்கள்கிட்டயே வாங்குகிறோம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ